ஹலோ ஹா ஹலோ யார்

ஆ ஹலோ ஃபைனி எந்த டிப்பார்ட்மெண்ட்ம்மா

ஓகே மேம் ஓகேம்மா ஓகே என்ன விஷியம் எதுக்கு கால் பண்ணிருக்கீங்க

ஆ அதுக்கு ஏம்மா அங்கே வரைக்கும் போகணும் நம்ம ஊரிலே ஏதாச்சும் ஒரு கம்பனிக்கு போகலாலம்மா நீங்கள் எதுக்கு அங்கே வரைக்கும் போகணுன்றிங்க சரி ஒன்னும் பிரச்சனை ஆ ம் சொல்லுங்கள்

சரிம்மா இப்போ நீங்கள்தான் கோஆர்டினேட்ராக இல்லை வேற யாராச்சும் கோஆர்டினேட்டர் இருக்காங்களா ஆ சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதல்ல உங்கள் கிளாஸ் மேம் இப்போ கிளாஸ் மேம் உங்களோட கிளாஸ்ல டியூட்டர் இருப்பாங்கல்ல ஹலோ ஹலோ ஆ ஆ உங்களோட கிளாஸ் டியூட்டர் இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட ஃபஸ்ட் ஒரு லெட்ரு எழுதி சைன் வாங்குங்கள் அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹெச்ஓடி இருப்பாங்கல்ல ஹலோ உங்கள் ஹெச்ஓடி இருப்பாங்கள் அவங்ககிட்ட போய் இன்னொரு லெட்டர் எழுதி சைன் வாங்குங்கள் ஹலோ ஆ அதுக்கப்புறமேட்டா உங்கள் ஹெச்ஓடி எங்கிட்ட வந்து கேட்பாங்க ஓகேவா உங்கள் ஹெச்ஓடி எங்கிட்ட வந்து கேட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமேட்டு நான் அரேஞ்ச் பண்ணுறேன் ஓகேவா ஓகே எந்த டேட்ல எந்த ஓகே எந்த டேட்ல எந்த வீக்ல ஓகே போகிறீங்க நீங்கள்

நெக்ஸ்ட் வீக் போகிறிங்களா சரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்கள்

பதினஞ்சினால் பதினஞ்சு பேருலாம் பதினஞ்சு பேருலாம் அலோ பண்ண முடியாதும்மா டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் அட்லீஸ்ட் இருந்தால் மட்டும் தான் ஐவி போகிறதுக்கு நம்ம காலேஜ்ல பர்மிஷன் இருக்குது நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சிட்டு எங்கிட்ட லெட்ரு சம்மிட் பண்ணிங்கனால் மட்டும் தான் நான் அலோ பண்ணுவேன் முக்கியமான விஷியம் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணுங்கள் ஓகேம்மா ஓகே ஓகேம்மா ஓகே ஓகே ம் தேங்க்யூ